மேடம் கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் எப்படி போய்ட்டு இருக்குங்க அப்படிங்களா ரோடு அடி எத்தன அகலத்துக்கு போட்டுருக்கீங்க அப்படீங்களா ஒன் செகண்ட் ஆ எத்தனை இன்ச்சு திக்னஸ் போட்டுருக்கீங்க அப்படீங்களா மேடம் நான் வந்து அளந்து பாத்தேன் செவன் இன்ச் தான் இருக்கு அப்படீங்களா அது எப்படிங்க மேடம் பிட் பிட்டாக போடமுடியும் ரோடு ஸ்டாண்டர்டாக நிற்குமா காங்ரேட் கலவை கலக்கிப் போட்டால் ஒரே செட்டாக ஒரே மாதிரிதான் போடுவீங்க புரியுதுங்களா முன்னாடி வந்து டென் இன்ச் இந்த சைட்டை முதல்ல முடியுங்க மேடம் நல்லா பினிஷிங்கா முடித்தா தான் நாங்கள் அடுத்தது நாங்கள் கான்ட்ரெக்ட் சான்ஷன் பண்ண முடியும் ம் அது உங்கள் கையில் தான் இருக்கு நான் சைன் பண்ணால் தான் உங்கள் பில் சான்ஷன் ஆகும் நீங்கள் எத்தனை கான்ராக்ட் போட்டாலும் பில் சான்ஷன் பண்ணணும்னா நீங்கள் கரெக்டாக போட்டீங்கனா தான் நான் சைன் பண்ண முடியுங்க கம்ப்ளைண்ட் வந்துச்சுங்க அதனால் தான் கேக்குறேன் நான் வந்து கம்ப்ளைண்ட் வந்ததினால மேடம் மேடம் கரெக்டாக இருக்கிறதனாலதான் நான் வந்து சாயங்காலம் செக் பண்ணாமல் ஃபோனில் கான்டெக்ட் பண்ணி பேசுறேங்க அங்கே வந்து செக் பண்ணிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுங்க புரியுதுங்களா இந்த கான்ட்ராக்ட் பில் சான்ஷன் பண்ணுறது என்ன பண்ணுறதுங்க அதுதான் கரெக்டாக எனக்கு வேலை நடந்திருக்கணும் நீங்கள் பத்து இன்ச்சுங்கிறீங்க அவங்க எட்டு இஞ்ச் ஏழு இன்ச்சுங்கிறாங்க லென்த் அகலலாம் சரிங்க மேடம் சைட்டுக்கே வர்றேங்க வந்து செக் பண்ணிப் பாக்கிறோம் நாங்கள் உங்கள் கிட்டே கேட்டு கன்பார்ம் ஆகிருந்தா நான் சைட்டுக்கே வர வேண்டியதில்லை ஃபோன்லேயே பேசி முடிச்சுட்டு நான் வந்து சான்ஷன் பண்ணிடலானு இருந்தேன் பெஸ்டாக இருக்குறதுனால நான் நான் வந்து செக் பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம்தாங்க செக் பண்ணால் உங்களுக்கு கஷ்டங்கிறதனால தான் நான் ஃபோனில் கான்டெக்ட் பண்ணி பேசுறது புரியுதுங்களா பெஸ்டாக இருக்குன்றதை நீங்கள் புரியவச்சு நீங்கள் இதை விட நல்லா பெஸ்டாக பண்ணி கொடுத்தீங்கனா போதும்ங்க ஆ பொதுமக்களுக்கு ரோடு போட்டுக் கொடுக்குறோம் சொல்றதை கேளுங்கள் இதில் வந்து எனக்கு ஒரு லாபம் கிடையாது உங்களுக்கும் லாபம் கிடையாது பொது மக்களுக்கு செய்றது நல்ல சிறப்பாக இருக்கணும்

சரிங்க மேடம் பொதுமக்களுக்கு நல்லா இருந்தால் போதும் அதுக்காகதான் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது சரி வாங்க ஆ இன்னைக்கு ஈவினிங்கு சைட்டுக்கு வர்றேங்க உங்களுக்கு கால் பண்ணிட்டு வரோம்